நான் வீவோ போனு ஒன்று வாங்கியிருக்குறேன் அது டிஸுப்ளே பேட்ரி எல்லாமே நல்லா இருக்குது எவ்வளோ நேரம் பார்த்தாலும் எதுவும் தெரியல ஃபோ ஃபோனும் ஹாங் ஆக மாட்டுது நல்லா இருக்குது ஏன்னால் நான் நைட்டில் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண் எரிச்சலெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது அதனால் இந்த ஃபோனை நான் ரொம்ப விரும்புகிறேன்